கிராமப்புற மக்களுக்கு கேம்ஸ் எப்படி பயனுள்ளதாக இருக்கிறது அவர்களுக்கு கேம்ஸ் மட்டுந்தான் ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் அவர்களுக்கு கேம்ஸ் மட்டுந்தான் பொழுதுப் போக்குற ஒரு விஷயமாகவே இருக்கும் இப்போ சிட்டியில் இருக்கறவங்கல்லா எப்படின்னால் போர் அடித்தா பார்க் பீச் சினிமா தியேட்டர்னு அப்படின்னே பொழுதை கழிப்பாங்கள் இல்லை எங்கேயோ அவுட்டிங் போவாங்க புதுசாக ஒரு இடத்துக்கு போவாங்கள் ஆனால் கிராம அப்படி இல்லை அவர்களுக்கு சுற்று வட்டாரமே ஃபுல்லாக இந்த கொள்ளி இந்த மாடு அவளோதான் ஏரி மட்டுந்தான் இவர்களுக்கு என்ன பொழுதுபோக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது அப்படி பொழுது போகிற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கூட்டாக சேர்ந்து வாலிபால் கிரிக்கெட் கபடி இப்படித்தான் எல்லோருமே ஆடுவாங்க ஒரு கொள்ளிலேயே அவங்கள் வந்து எல்லாம் ஆடிவிட்டு பசங்கள்லாம் விளையாடிவிட்டு தான் வருவாங்கள் அதை விட்டால் நீச்சல் குளத்துலா எல்லாம் ஏரியில் போய் நீச்சல் அடித்துட்டு ஜாலியாக ஆடிவிட்டு வருவாங்கள் அவங்களுக்கு கேம்ஸ்னு பார்த்தா இப்படிதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவர்களுக்கு பொழுது கழிக்கணும்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேம்ஸ்தான் ஆடுவாங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் பெரிசா தெரியாது அவங் அவங்கள் வெளியூர் போனாலும் அவர்களுக்கு தோன்றுறது என்னன்னா கேம்ஸ் ஆடணும் இப்போ இங்கே சுற்றிட்டுருக்கோம் அப்படிதான் ஒரு வித்தியாசமாக தெரியரனால் அவர்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேம்ஸ் மட்டும் தான் பொழுது போக்கே சின்ன வயதுலேருந்தே வந்திருக்கும் அவங்கள் ஆடுற கேம்லாம் எப்படி இருக்கும்னா சும்மா ஒரு ஆள் ரெண்டு மூணு ஆள் ஆடுகிற மாரில்லாம் இருக்காது ஒரு பத்து இருவது பேர் சேர்ந்து ஆடுற மாரிதான் இருக்கும் கூட்டாக சேர்ந்து ஆடுற மாரிதான் இருக்கும் நல்ல டயடாகறவரைக்கும் ஆடுவாங்க எல்லோருமே ஒன்றா கூட்டாக எல்லா மக்கள் நின்று வேடி பார்ப்பாங்கள் எல்லோருமே ஒரு ரசித்து கேம்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ ஊர் திருவிழா வந்தாலும் சரி எந்த ஊர் திருநாள் வந்தாலும் சரி அவங்க கேம்ஸதான் போட்டியாக வச்சு ஆரம்பிப்பாங்கள் எல்லோரும் வந்து கேம்ஸை ஆர்வமாக பார்ப்பாங்க அதனால் அவர்களுக்கு எப்போயுமே பொழுதுபோக்கும் பயனுள்ளதாகவும் இருக்குது இந்த கேம்ஸ் மட்டும்தான் இருக்கும்